நான் விருப்பப்பட்டு எடுத்த ஃபோட்டோன்னா ஏ நான் லவ் பண்ணிவிட்டு இருக்கப்ப என் லவ்வர் வந்து என் பர்த்டேக்காக எனக்கு ஒரு சுடிதார் எடுத்துக் கொடுத்துருந்தாரு ப்ளாக் கலர் ஏன்னா அவருக்கு ப்ளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லவ் பண்ணுற காலகட்டத்தில் நெ நெட்டு சுடிதார் போட்டுருக்கேன் அந்த நெட்டு சுடிதார் அவருக்கு ரொம்ப புடிச்சதுனால அந்த மாரியே எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு ப்ளாக் கலரில் அது ஒரு தடவ வந்து வீட்டில் நான் இங்கே இருக்கிறப்ப அவங்க வந்த ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க அப்போ தான் அந்த சுடிதார் போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க அந்த ஃபோட்டோவில் ஒன்று ஸ்பெஷல்னா நெத்தியில் வந்து குங்குமம் வெச்சு அனுப்ப சொல்லியிருந்தாங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அதனால் நான் அந்த அந்த சுடிதார் போட்டு அந்த நெத்தியில் குங்குமம் வெச்சி கல்யாணம் ஆனப் பொண்ணு மாரியே அவருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் அது அதான்